ரெட் டாக்ஸிங்களா உங்கள் கிட்டே உங்கள் கிட்டே வாடகைக்கு கார் இருக்குதுங்களா ம் இந்த ராமேஸ்வரம் போய்விட்டு வரணுங்க ம் ஓகேங்க எவ்வளோங்க ரே நான் மட்டும்தாண்ண வரேன் இங்கேருந்து ராமேஸ்வரம் போய்விட்டு வரன்னுன்னால் எவ்வளோ எவ்வளோங்கண்ணா ஆகும் ம் ஓகேண்ணா ம் ஓகேண்ணா ஒரு ஒரு எத்தனை ருபாண்ணா உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோண்ணா வரும் ம் ஓகேண்ணா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ்கெலாம் போடுவிங்களாண்ணா

ம் ஓகேங்ண்ணா ஆ ஆ வேறு ப்ராப்ளமெலாம் இருக்காதங்களாண்ணா ம் ஓகேண்ணா ஒரு நான் இன்னொரு என்னோட ஃப்ரெண்ட்டு இன்னொருத்தன் வர மாதிரி தான் பிளானிங்ண்ணா வரலைன்னால் நான் மட்டும்தாண்ணா வருவேன் ம் சரிங்ண்ணா